ஒரு ஓவியத்தை உருவாக்குகிறது அப்படின்னா நம்மளா வந்து கற்பனை பண்ணணும் முதல்ல அதை எப்படி உருவாக்கலாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை அதுமாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கற்பனையில ஒரு இது பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதைவிட பெஸ்ட்டாக வந்து ஏதாவது கிடைக்குமா பெட்டரா நல்ல ஒரு ஓவியம் இதுமாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து துலவிப்பாத்து அந்தமாதிரி இதெல்லாம் வந்து பண்ணோம்னாக்கா கொஞ்சம் நல்லா ஒரு இதாக வரும் அதை வந்து செய்கிறப்ப பார்த்திங்கனாக்கா அதில் முழு ஈடுபாடுடன் செய்யணும் அது அப்போதான் வந்து நம்ம நினைக்கிறமாரி ஒரு ஓவியம் வரும் நம்ம ஏதோ கடமைக்கேனு பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அதுவந்து அது ஓவியமாக இருக்காது அதனோடய செயல்முறைகள் பார்த்தோம்னாக்கா நம்ம அதை வரைய இதுபண்ணுறப்ப ஓவியம் வரையும்பொழுது அதைவந்து ஆன்லைன்ல அதுபண்ணுறதோ நம்ம கற்பனையில் இதுபண்ணுறதோ அதை ஒன்றி நல்லா பண்ணோம்னால்தான் அது ஒரு ஓவியமாக வந்து சே இதாகும் அப்படி பண்ணோம்னால் தான் அதுவந்து ஓவியமும் நல்ல ஒரு இதாக வந்து நமக்கு கிடைக்கும்